இந்தியாவில் எல்லா கலைஞர்களுக்கும் ஒன்றும் வந்து இது இல்லை பு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவம் கிடைக்கிலன்னு சொல்லிட முடியாது ஏன்னெனு அப்படின் பார்த்திங்னா இப்போது இந்த அனிரூத் ஏஆர் ரஹமான் இவங்களெலாம் பார்த்திங்கன்னா அவங்கெலாம் வந்து ரொம்பவே வந்து பிரபலமான ஆளுங்க அவங்கள்லாம் பார்க்கத்துக்கு வரிசையில் நிற்பாங்க ஆளுங்க அவ்வளோ வந்து அவுங் அவங்கள்லாம் அவ்வளோ வந்து ஆ சார் நீங்கள் அப்படி சார் நீங்கள் இப்படி ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க ஆனால் நாட்டுப்புற கலைஞர்களெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல உண்மையாக சொல்ணும்ன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்படுகிறாங்க ரொ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற காலமெலாம் இருக்குது அந்த மாதிரி இது மட்டும் இல்லை நிறைய நிறைய இடத்துல இவங்க நாட்டுப்புற கலைஞர்களை வந்து ஒரு ஒரு க கலைஞர்களாகவே அவங்கள மதிக்க மாட்டாங்க என்ன வா போ ஒரு மாதிரி அவங்கள மரியாதை குறைவா நடத்துவது மரியாதை குறைவா பேசுகிறதெல்லாம் நிறைய பேர் நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆனால் வந்து இப்போது அனிரூத் ஏஆர் ரஹ்மான் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு தனி இடமே இருக்குது கலைஞர்கள்னால் இப்போது நடிகர்களுக்குகூட கலைஞர்களுக்கு தான் நம்ம சொல்லணும் அவங்களுக்குலாம் வந்து அவ் அவங்கள்லாம் கடவுள் மாதிரி பால் அபிஷேகமெலாம் வேறு பண்ணுறாங்க அவங்குளுக்குலாம் வந்து எல்லாேருக்கும் வந்து இடம் கிடைக்காம இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு கிடைக்கல தான் உண்மையை சொல்லணுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒரு சினிமானால் அது ஒரு தனி சினிமாப்பா அப் அப்படினு அது மேலே ஒரு ஆ ஆர்வம் ஈர்ப்பு இருக்குது ஆனால் அதே ஆர்வம் ஈர்ப்பு இங்கே இங்கே சாதாரண நாட்டுப்புற கலைஞர்கள் பக்கம் இல்லை அதுதான் பிரச்சின